விவசாயிகள் மாட்டுக்கு வந்து நல்லாயில்லாம அறிகுறி எப்படி கண்டுக்கணுனா இந்த வந்து ஜாஸ்தி சாப்பிடா சாப்பிடாது வாய் அசைக்காது எது கொடுத்தாலும் சாப்பிடாது தண்ணி குடிக்காது அதுவும் அளவுக்கு மீறி போயிடிச்சுன்னா அதுக்கு கேஸ் ப்ராப்ளம் மாதிரி ஜாஸ்தி உணவு எடுத்துக்காது அளவாகதான் போ கொடுக்கணும் தட்டு கா கோதுமை அரிசி இந்த மாதிரி ஆட்டி கஞ்சியாட்டம் கொடுத்தா குடிக்கும் ஆனால் அதுவும் அளவாகதான் கொடுக்கணும் அது வந்து கேஸாட்டம் ஆகி ரொம்ப கஷ்டப்படும் அதே மாதிரி ஆடு ஆடுகளுக்கும் வந்து சாப்பாடு இந்த மாதிரியெலாம் ஆகாது தண்ணி இது செடி கொடி இந்த மாதிரியெலாம் போட்டால் சாப்பிடும் எதுவுமே அளவாகதான் கொடுக்கணும் அளவுக்கு மீறுச்சினால் அதனால செரிமானம் ஆகாது செரிமானம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படும் அது எப்படி என்ன பண்ணுறதுனு தெரியாது அதனால நம்ம எதாக இருந்தாலும் அளவாக கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கணும்